தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சாலை போக்குவரத்து ரயில்வே போக்குவரத்து தான் வந்து மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒரு இதாக இருக்கும் பொதுமக்கள் வந்து அதிகமாக உபயோகப்படுத்துறது ரயில் பா ரயில்வேயும் சாலை போக்குவரத்தும் தான் விமான நிலையங்கள வந்து விமானப் போக்குவரத்துல்லாம் வந்து வசதி படச்சவுங்களும் வெளிநாட்டுக்கு போகறவுங்களும் த அதிக பணம் உள்ளவங்க தான் போகற மாதிரி இருக்கறதுனால அதை வந்து அதிகமாக பொதுமக்கள் யாரும் அதிகம் விரும்புறதில்லை சாலை போக்குவரத்துல போக்குவரத்து நெரிசல்கள் காரணமாக வந்து நம்மளுக்கு நேரம் அதிகம் நே நேரம் விரயமாகும் எரிபொருள் அதிகமாக விரயமாகும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் ரயில்வேயில ரயில் ட்ர ட்ர ரயிலில் போகறது தான் அதிகமாக வந்து விரும்புவாங்க ஏன்னா அதனுடைய விலையும் மதிவு மலிவாக இருக்கும் உங்களுக்கு அதனால் ட்ரெய் ரயில் தான் அதிகமாக விரும்புறாங்க